ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி ஐம்பத்தொன்னு ரெண்டு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி நாற்பத்தொன்னு மூணு லட்சத்தி நா நாலாயிரத்தி ஐநூற்றி ஒன்று நாலு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி நானூற்றி ஒன்று அஞ்சு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி ஒன்று